நான் வந்து கிருஷ்ணகிரியில அரசு கலைக்கல்லூரியில படிச்சிட்டுருக்கேன் இப்போ தான் பிஏ முடிச்சேன் பிஏ முடிச்சிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அதே காலேஜில் எம்ஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எம்ஏ முடிச்சிவிட்டு எம்ஏ டூ இயர்ஸ் இருக்கு அது முடிச்சிவிட்டு வந்து நெக்ஸ்ட்டு ராயல் காலேஜில் வந்து பிஎட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் பிஎட் முடிச்சிவிட்டு என்னோட ஆம்பிஷன் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் என்னோட தொழில் வேலை வந்து டீச்சர் எதிர் காலத்தில் நான் வந்து ஒரு டீச்சர் டீச்சராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை மோர் எனக்கு ரொம்ப வந்து ஆசை என்னன்னா கவர்மண்ட் டீச்சராகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மண்ட் லக்ச்சரர் கவர்மண்ட் டீச்சராகணும் அங்கே போய் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டீச்சர்ஸ் ஸ்கூல் டேஸில் அந்தமாதிரி இன்ஸ்பையரிங் ஆயிருக்காங்க நான் நிறைய டீச்சர்ஸ்ஸை பார்த்து இன்ஸ்பையர் ஆயிருக்கேன் ஸோ அதனால அது இது தான் என்னோட ஆம்பிஷன் அப்புறம் வந்து எனக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷும் நான் நல்லா பேசுவேன் அவ்ளோவாக ஸோ அதனால எனக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட ஆம்பிஷன்